நாங்கள் மாடு வாங்கி வந்து அதை சந்தையிலேருந்து வாங்கிகிட்டு வந்து அது தீனி தழையலாம் போட்டு தவுடெல்லாம் போட்டு வளர்ப்போம் அதல்லாம் வளர்த்து வளர்த்து அது பெருசாகிற வர்யும் பருவம் வர்யும் அது பாக்கிறது அது அப்பறம் எதுவும் தீனி வைக்கணும் அது இது போல் அது கெடேரி மாடுன்னா பசுமாடு வளர்த்து பெருசாகி அது சினை ஆகிறதுக்கு டாக்ட்ரு கூப்பிட்டு வந்து பார்க்கணும் பார்த்து அது எப்படிங்க இருக்கு மாடு இன்னும் வளர்ச்சி இருக்கா சத்து கம்மியாக இருந்தால் என்ன சத்துள்ள பில் தவிடு புண்ணாக்கு எல்லாம் வச்சு தண்ணி சாப்பாடு கொடுக்கணும் அது கவனமாக பார்த்துக்கணும் அதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பார்த்து அது நல்லா பெருசாகிற வர்யும் கவனமாக பார்த்து அதை நாங்கள் வளர்த்து வருவோம் வளர்ந்தது பிறகு டாக்ட்ரு பார்த்து இது கரு பருவமாகுது அதுக்கு வந்து வளர்ச்சி வந்து வளர்ப்பை ஆகிடுச்சி கர்ப்பப்பை அதற்கு ஊசி போட்டு அதுக்கு சினை ஆகும் அதனால நாங்கள் வந்து ஒடனே போன் பண்ணோம் நான் வந்து சேந்திர்வேன் அதனால் அது மாடு சினையாகுற சமயத்தில் வந்து டாக்ட்ரு ஊசி போடுவார் அது போட்டுவிட்டு அதுக்கு நல்ல தீனி நல்ல தீனிகள கொடுத்து அதை நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கணும் வச்சு இருந்த பிற்பாடு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது ஆக மூணு மாதம் அது வர்யும் அதுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கணும் நல்ல தவிட்டை கொடுக்கணும் நல்ல பில் வைக்கோல் எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு தண்ணீர் எல்லாம் கொடுத்து அது தீவனங்களை செய்து அது பெரிய ஒரு வளர்ச்சி ஆகிற வர்யும் அதை கவனிக்கணும் கவனித்து வந்தால் தான் மாடு சினையானது அது இப்போ பத்து மாதம் அது கன்று போடும் கன்று போட்டால் அதுக்கு நல்ல தீனிகளும் நல்ல புல்லும் புண்ணாக்கும் தவிடு எல்லாம் வச்சு கொடுக்கணும் கொடுத்து அது கன்று வளர்கிற வர்யும் போடுறதுக்கு அதுக்கு எல்லாம் பூசிவிட்டு சீம்பாலை பூசி எடுத்துவிட்ட பிற்பாடு எங்கள் கன்றை விட்டு அது பாலை கறக்கணும் கறந்து பால் ஸ்டோருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அது கொடுத்து வந்தால் அது வந்து தினமும் அது நம்மளுக்கு பால் தரும் அதனால் அதனால நம்மளுக்கு நல்ல வருமானத்தை தரும் அது அதனால் அது கன்று வளக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை சந்தையில் கொண்டு போய் நம்ம விலைக்கி பத்தாயிரம் பைஞ்சாயிரம்ன்னு சொல்லி வெலையை பேசி சந்தையில் விக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் வீட்டில் கஷ்டமாக இருந்தால் அதுமாதிரி நெலமையில் அதை சந்தையில் விற்று வியாபாரிகிட்ட சொல்லி நாங்கள் வித்துடுறோங்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு என்னால் மேய்க்க முடியல அதனால்